திருச்சிலேர்ந்து வாழைக்கா வெட்ட போ போ எல்லா எல்லா எல்லா போயிருந்தோம் லாரி இங்கேருந்து திருச்சி போயி சேரும் அங்கே ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் ஆளுகளாம் கூப்பிட்டுட்டு அப்பறம் வாழைக்கா வெட்டிட்டு வரும்போது இங்கேருந்து கேரளாக்கு நேந்தரங்காயி லோடு ஏற்றிட்டு போகும்போது வண்டி வந்து சின்ன ஊரில் ஒரு லாரி வந்து பேக் வீல் வந்து அடிச்சிட்டுச்சு அடிச்சி அப்டி வண்டி கவுந்து நாங்களெல்லாம் வெளிய அப்டி அடித்து கண்ணாடி முன்னாடி இருக்க கண்ணாடியலாம் உடச்சி வெளிய வந்துட்டோம் வெளியே வந்ததுக்கு பின்னால் இன்னொருத்தன் ஏம் மேல வந்து விழுந்துட்டான் அதுக்கு பின்னாடி என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்பறம் எல்லாம் வெளியே உட்காந்து வெளிய வந்துட்டு அப்பறம் தார் பாயி எல்லாம் வச்சு பூரா காயல்லாம் ஏற்றி இறக்கி வேற ஒரு வண்டி வர சொல்லி அப்பறம் ஓனர்கிட்ட போய் சொல்லி எல்லாமே வந்து எல்லாம் ஏற்றி எல்லாம் இறக்கி மறுபடியும் ஆளுங்களை கூப்பிட்டு மறுபடியும் ஏற்றி மறுபடியும் காயிங்களை கொண்டு லோடு இறக்க கேரளா போகிற லோடு காய் எல்லாம் பெரிய பெரிய காய் பயங்கரமான சேதாரம் சரிங்களா பூரா சேதாரம் ஆகி போய்ச்சி அத்தனை காயும் எட்டு பூரா ரெண்டு ரெண்டா உடஞ்சி போய்ச்சி இது திட்டதிட்ட ஒரு பத்து பதிஞ்சி வருஷத்துக்கு முன்னால் ஆனது ஆக்சிரெண்ட்டில் போய் நானும் விழுந்து எனக்கு கையெல்லாம் அடி கை அடிபட்டு பூரா சும்மா மக்கு அடி அங்கேங்கியும் சரிஞ்சி போய்ச்சி கண்ணாடிலாம் கையை காலயெல்லாம் கீறி அது டைமு கோ கோ கோயம்புத்தூரில் போய் தார் பாய் கட்டும்போது மேலருந்து பொத்துன்னு கீழ விழுந்துட்டன் நானும் ஆதியும் ஓனர் என்ன செஞ்சாரு காசை கொடுத்துப்போட்டு சரி போக உன்னால் முடியாது சரி போங்க நான் அப்புறம் வந்து தரேன் போங்கனு சொல்லி காசை கொடுத்து ஆட்டோவில் ஏறி பஸில் வந்து மேட்டுபாளையம் அந்நேரத்தில் ஒரு மணிக்கு வந்து நான் சேர்ந்தேன் இந்த கேள்விப்பட்டு பாருங்க பொண்டாட்டி கேளுங்க ஒரு மணிக்கு வந்து சேர்ந்தேன் கையெல்லாம் அப்புறம் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே போய் காலையில் இந்த இந்த இந்த ஆசோஸ்ஸி பங்கு இருக்குதுல அங்கே தான் போய் அந்த டாக்டர் தான் போய் பார்த்து அவர் என்ன சொன்னாரு ஐஸ் வைங்க அப்டினு சொன்னாங்க ஐஸ் வைக்க சொல்லிப்போட்டு ஐஸ் வச்சாச்சி அப்புறம் ப அப்புறம் மாத்து மருந்து குடிச்சது நல்லாயிருச்சு இப்போ பழைய படி வண்டிக்கு போகிறதில்ல அங்கேங்க தள்ளு வண்டி அந்த வண்டி இந்த வண்டி போய் கடைக்கிற வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை